ஒவ்வொரு கலையுமே பாதுகாக்கப்பட வேண்டியது தான் அத வந்து சட்டங்கள் மூலமாக நாங்கள் பாதுகாக்கிறோம் எங்களோடய உரிமைகளை வச்சு நாங்கள் பாதுகாக்கலாம் அதுக்கு தான் நாங்க காப்பீடு உரிமையும் கேட்குறோம் வர்த்தக முத்திரைகளும் கேட்கறோம் இது எல்லாமே அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துச்சினா எங்களுக்கு எந்தவொரு பிரச்சனைகளுமே வராது இதனால தான் நாங்கள் இந்த வர்ஸ் இந்த சட்டங்களையும் இந்த உரிமைகளையும் இந்த காப்பீடு உரிமைகள் ஒப்பந்தங்களையுலாம் நேரடியாகவே நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கறோம்